ஹலோ ஆமாம் ட்ராவல் ஏஜென்சிலருந்து தான் பேசுகிறோம் உங்கள் பேர் மேம்

ஓ மகாலக்ஷ்மி பேசுறிங்களா சரி சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் எந்த கன்ட்ரிக்கு போகணும் எந்த டைம்மில் போகணும் எந்த மந்தில் போகணுன்னு சொல்லுங்கள் அதுக்கு ஏன்னா வந்து நாங்கள் ஃபுல் பேக்கேஜ் டூர்ஸ் பண்ணுறோம் நீங்கள் எந்த கன்ட்ரிக்கு போகணும் மேம் மலேசியாவுக்கு போகணுமா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த மந்த் போகணும் இந்த ஜூன் மந்த்தே போயிர்லாமா இல்லை ஜூலை மந்த் அந்தமாதிரி எதுவும் இருக்கா ஆ ஜூலை மந்த் போகலாம் ஓகே எத்தனை பேர் போகணும் நாலு பேர் பேரும் சரி ஓகே மலேஷியா மட்டும் போகலாமா சிங்கப்பூரும் கம்பைன் பண்ணி போனீங்கன்னா நல்லாருக்கும் பட் பரவால்ல மலேஷியா மட்டும் நீங்கள் போகறது வந்து ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மலேஷியா இங்கே மட்டும் போகறதுனா நீங்கள் வந்து ஃபோர் நைட் அண்ட் ஃபைவ் டேஸ் பண்ணலாம் இது வந்து ஃபுல் பேக்கேஜி உங்களுக்கு வந்து நீங்கள் மதுரை டூ மதுரை டூ மதுரை நாங்கள் கொடுத்துருவோம் மதுரையிலருந்து நீங்கள் கிளம்பி இங்கே மலேஷியா போயிட்டு திருப்பி எல்லா ஊருக்கும் போயிட்டு திரும்பியும் மதுரை வரைக்கும் வரதுக்கு எல்லாமே கொடுத்துருவோம் நாங்கள் எல்லாம் ஃபுல் பேக்கேஜூம் பண்ணிரலாமா ஹோட்டல் தங்குறதுலருந்து சாப்பிட்றதுலருந்து அங்கே சுற்றி பார்க்கறதுலருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தர்லாமா மேம் அப்டே அப்டே செஞ்சு கொடுத்தர்லாமா சரி ஓகே ஓகே கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி தரோம் இதுக்கு வந்து பேக்கேஜ் சூஸ் வந்து பேக் எவ்வளோ ஆகுன்னா இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் ஒரு ஆளுக்கு வந்து ஃபா சாரி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் ஸோ இதில் வந்து நாங்கள் எல்லாம் இன்க்ளூடெட் ஆயிரும் எதுலைன்னா சாப்பாடு இன்க்ளூட் ஆயிரும் நீங்கள் ஃப்ளைட்டில் போயிவிட்டு வந்த சார்ஜஸ் இன்க்ளூடட் ஆயிரும் ப்ளஸ் வந்து நீங்கள் தங்குற செலவாகும் எக்ஸ்ட்ரா வந்து அங்கே என்ட்ரி ஃபீஸுன்னு இருக்கும் எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜூவுக்கு போகறீங்க ஒரு மியூஸியத்துக்கு போகறீங்க அப்படின்னா அதில் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் இன்க்ளூடட் ஆகாது நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கணும் ப்ளஸ் நீங்கள் அங்கே ஷாப்பிங் பண்ணுறது நீங்கள் பேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாமா மேடம் ஆ சரி எத்தனை அடல்ட்ஸ் எத்தனை சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் மெம்பர்ஸ் உங்கள் இதில் எத்தனை சில்ட்ரன்ஸ்ன்னா பிலோ வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஃப்ரீ அவங்களுக்கு ஒன்லி ஃப்ளைட் சார்ஜ் மட்டும் தான் வரும் அபௌவ் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஃப்ளைட் சார்ஜ் ப்ளஸ் சாப்பாட்டு செலவு எல்லாமே வரும் அதான் எத்தனை அடல்ட்ஸ் எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்காங்க பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க சின்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க மூணு பெரியவங்க சரிங்க ஓகே ஸோ அந்த இது வந்து நம்ம பண்ணிரலாம் நான் வந்து உங்களுக்கு இதான் உங்களோட வாட்ஸப் நம்பரா ஆ சரி இந்த வாட்ஸப் நம்பருக்கு என்னோடைய கொட்டேஷன்ஸு எல்லா டீட்டைல்ஸ் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிரயாணம் கிளம்பறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிணும் உங்களுக்கு எல்லாம் டீட்டைல்ஸும் நாங்கள் அனுப்பிருவோம் ப்ளஸ் ஃப்ளைட் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட்டு கைய்டு வருவார் அங்கே உங்கள எல்லாமே இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாரு சரியா மேம் ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ